ஆ ஹலோ மேம் மேம் குட் மார்னிங் ஜாப் இருக்குதுன்னு சொன்னாங்க வேகன்ஸியில் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் ஆழ்வார் திருநகரி தூத்துக்குடி சிட்டியிலேருந்து வரோம் தூத்துக்குடி சிட்டி ஆமாம் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன்

ஆ சரி மேம் ஆ ஓகே மேம் அதேமாரி செய்கிறேன் மேம் நீங்கள் இந்த சேல்ரி எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ கொடுப்பீங்க சேல்ரி

மேம்

மேம் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்கதான் இவ்வளோ தூரத்துக்கு வரோம் அதனால் கொஞ்சம் சேல்ரி மட்டும் கொஞ்சம் கூட தரலாமா பிஎஃப்பு ம் ம் ஆமாம் மேம் சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாப்

ஆ சரி ஓகே மேம்

ம் ஓகே மேம் சாப்பாடெல்லாம் மேம் அப்படியா சரி மேம் தங்கிறதெல்லாம் எப்படி மேம்

ஓகே மேம் சாப்பாடெல்லாம் சாப்பாட்டிலே நீங்கள் வந்து ஒரு ஒரு நேரம் தரேன்னு சொல்கிறீங்க சில ஆ ஓ ஆ ஓகே ஓகே மேம் இந்த சேல்ரி மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேம்

ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ம்